எனக்கு வந்து பூச்செடி வளக்க ரொம்பப் பிடிக்கும் என்னென்ன பூன்னா மல்லிப்பூ ரொம்பப் பிடிக்கும் அதே மாதிரி ஜாதிமுல்லை ரொம்பப் பிடிக்கும் குண்டுமல்லி ரொம்பப் பிடிக்கும் சன்னமுல்லை அதோட ரொம்பப் பிடிக்கும் ரோஸ் ரொம்பப் பிடிக்கும் எல்லா செடியும் வச்சி எனக்கு அழகுப் பார்க்க ரொம்ப ரொம்ப ரொம்பப் பிடிக்கும் அதே மாதிரி வந்து டிவி பார்க்கறதும் ஒரு சீரியல் விடாம பார்ப்பேன் என்னென்ன சீரியல்னால் சாய்ங்காலம் ஆறு மணிலேருந்து ஆறு மணிலேருந்து நைட்டு பத்து வரைக்கும் சீரியல் பார்க்க ரொம்ப ரொம்பப் பிடிக்கும் அதே மாதிரி ஒரு நாடகம் கூட மிஸ் பண்ண மாட்டேன் டிவி பார்க்க ரொம்பப் பிடிக்குமா அதே மாதிரி பூஞ்செடியும் பூ பறிச்சி அழகு பார்க்கறது ரொம்பப் பிடிக்கும் அதே மாதிரி குண்டுமல்லின்னால் ரொம்பப் பிடிக்கும் ஊட்டுக்குள்ள செடி சன்னமுல்லை செடி அதே மாதிரி குண்டுமல்லிப் பிடிக்கும் மொக்கு மொட்டாக அதுவும் ரொம்ப அழகா எனக்கு ரொம்பப் பிடிக்கும் எனக்கு வந்து இந்த குண்டுமல்லியும் இந்த சன்னமுல்லி ஜாதிமல்லியும் ரொம்பப் பிடிக்கும் ரோஸ் எனக்கு செடி இருக்கிறது அழகாக பிடிக்கும் ஆனால் பறிச்சி வச்சிக்கிறது பிடிக்காது ஆனால் அழகா இருக்கும் சைட்ல பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் அதுவும் ரொம்ப பிடிக்கும்